ஆமாங்க மேடம் சொல்லுங்க ஆ ஓகே மேடம் ஓகே இல்லை மேடம் இல்லை அது எதுவும் வேணாம் மேடம் இப்போ தம் தம்பிக்கு மொட்டை வச்சுருக்குறோம் அதுக்கு செயின் வந்து நல்லா நியூ கலெக்சனாக பாருங்க மேடம் காட்டுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு பவுனுக்குள்ளே எடுத்துக் காட்டுங்க மேடம் ஓகே மேடம் இல்லை மேடம் இது செயினும் டாலர் சேர்ந்த மாதிரியே காட்டுங்களேன் அந்த இது கொஞ்சம் நியூ கலெக்ஷனில் காட்டுங்க ஓகே மேடம் இப்போ இந்த செயினோடய செயினும் டாலரும் சேர்ந்து ரெண்டு பவுனுன்னீங்களா இது எத்தனை பவுன் வரும் இது எத்தனை தனித்தனியாக வருமா இல்லை தனித்தனி டிசைன் ஓகே மேடம் ஓகே எனக்கு வந்து செயின் வந்து ஒன்றரை பவுன்லேயும் டாலர் ஒரு அரை பவுன்லேயும் காட்டுகிற மாதிரி பாருங்களேன் மேடம் ஆ ஓகே ஓகே மேடம் என்கிட்ட கொஞ்சம் பழைய கம்மல் இருக்குது அதை போட்டுவிட்டு தான் எடுக்கணும் ஓகே மேடம் இது ஒரு முக்கால் பவுன் இயரிங் மேடம் இந்த இதே இருக்கட்டும் மேம் மேடம் ஒன்றரை பவுன் டாலர் இந்த செயினும் அரை பவுன் டாலரும் மூணு கிராம் சொன்னீங்கள்ல இந்த இதே இருக்கட்டும் மேம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஆ